ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் மே கமின் மேம்

தேங்க் யூ மேம் மேம் நீங்கள் என்னயை வர சொல்லிருந்திங்களா மேம் சொல்லுங்கள் மேம் ஆ நல்லா போகுது மேம்

மேம் அபோவ் எயிட்டிக்கு மேலே வருது வந்துட்டுருக்கு மேம் ஓகே மேம் யெஸ் மேம் பயோ மேக்ஸ் மேம் யெஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஏன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்சும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம் அவங்களும் என்னோட ஸ்டெடிஸ்க்கு ஓகே மேம் என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன் மேம் கண்டிப்பாக ஓகே மேம் கண்டிப்பாக மேம் தேங்க் யூ ஃபார் கன்செர்ன் மேம் யெஸ் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் ஓகே மேம் தேங்க் யூ ஃபார் கன்செர்ன் மேம் தேங்க் யூ மேம்